இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னால் யோகா கலைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நாடுகளில் ஒன்றாக இருக்குது இதில் வந்து அந்த காலத்தில் பரமஹம்சர் யோகானந்தா அவர் காலத்தில் இருந்து இந்த யோகா கலையை வந்து அதிகமாக மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க யோகா வந்து உடல் மற்றும் உள்ளத்தை வந்து நல்ல தூய்மையாகவும் சந்தோஷமாவும் நல்ல திடகாத்திரமாகவும் வைத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உபகரணமாக இருக்குது யோகா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வரலாம் உள்ளது உடலும் உள்ளமும் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இப்படி நிறைய ப பலன்களை கொடுக்கக் கூடிய யோகாவை முறையாக பயிற்றுவிக்கிறதுக்காக நம்மகிட்டே வந்து நிறையா குருமார்கள் இருக்கிறாங்க அவர்கள்ல குறிப்பிடுகிற மாதிரி சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பாபாராம் தேவ் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவி ஷங்கர் இவங்களை போல் நிறைய சிறப்பு பயிற்சி அளிக்கக் கூடிய குருக்கள் இருக்கிறாங்க அவங்க முறையாக பயிற்சியை கற்றுக்கிட்டு அவர்களோட தொண்டர்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பயிற்சிகளை நாமளும் முறைப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ நல்ல வாழ்க்கையில் வந்து நல்ல மேம்பாடு அடைய முடியும் ஏன் அப்படின்னா கவனச் சிதறல்களை வந்து குறைக்கலாம் அனாவசியமான இல்லை அத்தியாவசியமான பணிகளை மட்டும்தான் நம்ம செய்வோம் தேவையற்ற சண்டைகள் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுதல் தேவையற்ற செயல்களை செய்தல் இந்த மாதிரி நமக்கு எதுவுமே இல்லாமல் பண்ணறதுக்கு இந்த யோகா வந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு உபகரணமாக இருக்கும் ஏன்னால் யோகா பண்ணும்போது நமக்கு அது கூடயே வந்து மனவளகளற்சியும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க அதனால் மற்ற மக்கள்கிட்டே நம்ம எப்படி பழகணும் அவங்களோடு எப்படி நம்ம அணுகணும் அவர்களோட உறவுமுறைகளை நம்ம எப்படி பேணிக்காக்கணும் அந்த மனிதர்களுக்கு நம்ம எப்படி மதிப்பளிக்கணுங்கிற பயிற்சியும் சேர்த்தே அளிக்கிறதனால் மக்களுடைய அந்த சகோதரத்துவம் வந்து பெருகுது இதுக்கு வந்து நிறைய இந்த குருமார்கள் நிறைய உதவி செய்கிறாங்க அவங்க வந்து முறையாக பயிற்சியை அளிக்கிறாங்க அந்தந்த ஊரில் எது நல்ல சிறப்பாக இருக்கிறதோ அதை நம்ம கரெக் கரெக்ட்டாக கண்டுபிடிச்சு அந்த பயிற்சிகளை கற்றுக்கிட்டோம்னா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வைத்திருக்க முடியும் இதன் மூலயமா நமக்கு வந்து அடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த யோகா பயிற்சிகளை கொண்டு போகலாம் குறிப்பாக நம்ம இளைஞர்களுக்கு வந்து யோகாவை வந்து நம்ம அதிகமாக பயிற்சியை கொடுக்கணும் அப்போதான் அவங்க வந்து ஆற்றல்மிக்கதாக அவர்களோட துறைகளில் வந்து சிறந்து செயல்பட முடியும் இதுக்காக வந்து அரசாங்கமும் யோகா பயிற்சிகளை வந்து ஒரு கட்டாயக் கல்வி மாதிரியே பள்ளிகளில் எல்லாம் அறிமுகப்படுத்துது இதனால் பள்ளி மாணவர்களும் பார்த்தோம்னா நல்ல மதிப்பெண்கள் பெறதுக்கும் ஒரு வழியாக இருக்குது இந்த மாதிரி பல வகையான பயன்பாடுகள் வந்து யோகா கற்றுக்கிறதுனால இருக்குது